கொம்புறா மீன் வஞ்சிர மீன் நெத்திலி இறால் நண்டு இவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் பொதுவாக விரும்பி சாப்பிட்டுறது சூரை திருக்கை திருக்கை கனவா மத்தி மீன் வஞ்சிர மீன் வாலை மீன் இவைகள மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க